இப்போ நெல் பயிர் பார்த்திங்கன்னா வந்து இப்போ மூணு நாளைக்கு வந்து நெல் மூட்டையை வந்து தண்ணியில் ஊற வைப்பாங்க அந்த தா நடணும்னா அது வந்து மூணு நாளைக்கு அப்புறம் அது மொளைக்கட்டிக்கும் மொளக் கட்டுனதும் நம்ப கொஞ்சமா வயலு ஓட்டி அதுல வந்து விசிறி விட்டோம்னா அது வந்து முப்பது நாளுங்க முப்பது நாளைக்கு அதை அது விதைச்சு விட்டாங்கன்னா முப் முப்பது நா நாளையில் கொஞ்சம் நீட்டமாக வரும் தொண்ணூறு தொண்ணூறு நாளையில் வந்து அது பயிறு கொஞ்சம் ஹைட்டாக ஆகிடும் அந்த ஹைட்டாக ஆகிடுச்சுன்னா அதை புடுங்கி வயலில் வயல் ஓட்டி வயலில் நட்டுடுவாங்க நட்டாங்கன்னா அது மூணு மாதம் அது மூணு மாதம் ஆனதும் வந்து அத அறுவடை பண்ணிப்புடுவாங்க மூணு மாதம் எப்படின்னா இப்போ ஒரு முப்பது நாளையில் வந்து அது பச்சை கட்டி தா ஊறுனததும் எல்லாம் வேர் ஊனிக்கும் எல்லாம் தனியாக அது வேர் வச்சுக்கும் வேர் வச்சு செ செடி ஸ்ட்ராங்காக ஆகிக்கும் இப்போ ரெண்டு மாதம் ஆய்ச்சிங்கன்னா அது கருது விடும் பால் கருதுனு சொல்லி கருது விடும் கருது விடும் போது அது பூட்டன்னு சொல்லுவோம் நாங்கள் பூட்ட அந்த பூட்ட விடும் போது பாதி நெல் வந்துடுச்சுன்னா அர்த்தம் அப்புறம் அது விளஞ்சி கு இதுங்கும் வெ விளஞ்சிருச்சுன்னா ம மஞ்சள் கலரில் மாறிடும் அதை வந்து நாங்க அறுவடை பண்ணிடுவோம்